ஹலோ ஆ பண்ணைங்களா பண்ணை வச்சிருக்கீங்களாணே இல்லை இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும் கோழி அதுக்கு தான் சரி உங்கள் நம்பர் கொடுத்தாங்க அதுதான் எப்படி என்ன நாட்டு கோழியா இல்லை எதுவும் கிராஸ் கோழி எதுவும் இருக்காணே இல்லல்ல நமக்கு நாட்டுக்கோழி தான் வேணும் கலப்படம்லாம் வேணாம் ரேட்டை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன ரூட்டு சொன்னாலும் வாங்கிக்கிலாம் சரி அதுக்கு தான் கேட்டேன் அப்புறம் வேற என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வேற எந்த மாதிரி சரிண்ணே சரிண்ணே ஃபங்க்ஷனுக்கு தான் சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றது தரமாக கொடுங்க தரமாக இருக்கும்ல சரி ஓகே ஓகே ஓகே ஓகே எல்லாமே நாட்டு கோழிங்களா இல்லை வேற எதுவும் கோழி வளர்க்குறீங்களா சரிம்மா சரிம்மா அதுக்குதான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க சரி ஓகே ஆ சரி